நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் நீச்சல் கற்றுக்கும்போது பயந்து தான் இருந்தேன் ஒரு டைம் குச்சிட்டு திரும்ப பயந்துன்னு ஓடிடுவேன் அதேமாதிரி டெய்லி ஒவ்வொரு டைம் குச்சி குச்சி அப்படே பழகி அதுக்கு அப்புறோம் வந்து நானே கு குச்சி பயம் இல்லாத குச்சி இது பண்ணிகுன நான் வந்து அவ்வளோ தைரியமாக எங்கிட்டு இருப்பேன் சொல் எல்லாம் முயற்சி தான் எல்லாமே எங்கேருந்து குதிக்க சொன்னாலும் குச்சி குதிக்குவேன் அதனால் எப்போயும் முயற்சிதான் வேணும் முயற்சி இல்லைனா ஆகாது ஆனால் நான் வந்து தைரியமாக வந்து கொஞ்சம் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து குச்சி வந்து டிரை பண்ணி பயலான் இல்லாம இப்போ இது பண்ணிக்கின்ன அதாவது எல்லாரும் பயம் இல்லாம குதிக்கிறது பார்த்து எனக்கும் ஆசை வந்ததுனால நானும் பயம் இல்லாத குச்சி இது பண்ணிகின்ன பயத்தை போக்கிவிட்டன் அதனால் வந்து நான் ஸ்விம்மிங் கற்றுக்குனா ஆனால் வந்து யாரும் பயப்பிட எல்லாரும் பயந்து ஃபர்ஸ்டில் வந்து பயப்பிடுவாங்க அதுக்கப்புறோம் போக போக எல்லாமே சரி ஆயிவிடும் அதனால் யாரும் பயப்பிடாத தண்ணியில குதிக்கலாம் எல்லாமே முயற்சி தான்